ஆ சொல்லும்மா ஆ சொல்லுங்கம்மா டூரிஸ்ட் இடத்துலேருந்தான் பேசுகிறோம் ஆ நீங்கள் எங்கேருந்து பேசுறிங்க இங்கேருந்து நீங்கள் அந்த கோயிலுக்கு போகணும் இல்லையா ஆ எத்தனை பேர் எத்தனை பேர் போகறிங்கம்மா அஞ்சு பேரா அப்போ அஞ்சு பேருன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெரிய வண்டிய தான் அனுப்பணும் இனோ இனோவா அனுப்பிச்சு விட்டுர்றேன் ரைட்டு அதை அனுப்ச்சிரலாம் சரிங்களா இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் போய்விட்டு வந்து அப்டே அங்கேயே எவ்வளோ நேரம் இருப்பீங்கம்மா ஒரே நாள் தானா ஒரே நாள் ஒரே நாள்னா பேக்கேஜி தான் அதை தவிர்த்து அப்போ இருந்து பேக்கேஜின்னு ஒன்று இருக்குங்க அந்த பேக்கேஜை சேர்த்தோம்னா ஒரு கிலோமீட்டருக்கு கிட்டதட்ட இருபது இரு ஆமாம் வந்துருங்க வந்துருச்சுன்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் உங்களுக்கு நூறு கிலோமீட்ரு வருமா நூ நூறு கீலோமீ ஆ நூறு நூறு கிலோமீட்ருன்றது உங்களுக்கு அப் அண்ட் டவுன்னு ஆயி ஆறு ஆறாயிரத்து ஆறாயிரூபா வந்துருங்க அது என்னென்னா போய்விட்டு வரணுமுல வெயிட்டிங் சார்ஜ்ஜி இருக்கு ஒ ஒரு நாள் அப்படிங்கறதால இந்த அமௌண்ட்டு நூறு கிலோமீட்ருதானே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆறாயிருவாயிக்குள்ளே வருங்க பேக்கேஜி போட்டால் ம் ஆ பிறவு நீங்கள் அங்கே அங்கேயே இருந்து எத்தனை நாள் வரைக்கும் ஸ்டே பண்ணுவிங்க ஒரு நாள் தூங்கிட்டு மறுடியும் ஒரு நாள்னா மறுடியும் இப்போ ஒரு ஒரு ஆயி ஆயிரத்து ஐந்நூறுரூவா எக்ஸ்ட்ரா வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள்னா உங்களுக்கு எட்டாயிரத்து ஐந்நூறுரூவா வந்துரும் வைங்களேன் டோட்டலாக அதனால் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் அங்கே நூறு கிலோமீட்டரு இருக்குங்கல்லங்க காலையில இருந்து சாயிந்தரம் வரைக்கும் அந்த பேக்கேஜ்ஜி கணக்கு போட்டு தான் சொல்லுறேன் நான் அப்படி வரும்போது எட்டாயிரத்து ஐந்நூறுரூவா வரும்

ஆமாம் எல்லாமே வந்துரும் உங்களுக்கு நீங்கள் ஒன்றும் ஸ்பெஷல் பேக்கேஜிலாம் எதுவும் கொடுக்க வேண்டியது இல்லை எல்லாமே அதுல வந்துரும் சரிங்களா பேட்டா உங்களுக்கு பிரியம் இருந்தால் அவங்களுக்கு எதாவது பேட்டா கிட்டா கொடு சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா அவரே சாப்பிட்டுக்குவாரு பிரச்சனை இல்லை ம் பக்கத்தில் எங்கேயாவது உங்களுக்கு வர வழியில எதா கோயிலுக்கு போனிங்கன்னா போய்ட்டும் கூட உங்களுக்கு கோயில் இருந்தால் பார்த்துட்டு வாங்க ஒன்றும் தப்பில்லை அதுக்குலாம் ஒன்றும் ப ஜாஸ்தி வராது சும்மா ஒரு சுமாராகதான் வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா உங்களு ஆ சரி செல்லுக்கு ஃபோன் பண்ணுங்கள் நல்ல ட்ரைவராக போட்டு அனுப்ச்சிவிட்றேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா பெரிய வண்டி தான் அனுப்புகிறேன் அஞ்சு பேர் இருக்கறனால இனோவா பெரிய வண்டி இருக்கு அஞ்சு பேர் உட்காந்துக்குலாம் அதில் ஆ அதை அனுப்பிச்சி விட்றேம்மா சரிங்களா ஆ பத்தரமாக போய் பத்தரமாக வந்துரலாம் அவங்ககூட ஆ சரிங்க நல்லது கூப் ஓகே